வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து செ ராமநாதபுரத்து மாவட்டத்தை சேர்ந்த இது செல்லமுத்து வ விஜயரகுநாத சேதுபதிக்கு மகளாக பிறந்தாங்க ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுலதான் பெறந்த ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதுல இவங்க பிறந்தாங்க சிவகங்கையை ஆண்ட முத்துவடுகநாதருக்கு இவங்க வந்து துணைவி துணைவியான துணைவியரானாங்க அவங்க ஆயிரத்தி எழுநூத்தி எழுவத்தி எட்டுக்கிட்ட ஆங்கிலேயர்கள் இவங்கள சிவகங்கை நாட்டை படையெடுத்து வந்தப் படையெடுத்து வந்தாங்கள் படையெடுத்து வந்தப்போ இவங்க அந்த போர்ல வந்து இவங்க கணவரை இலந்துருவாங்க இதனால் இந்த க கணவரை இலந்ததுனால இவங்க வந்து இந்த நாட்டை நம்ம பிடிக்கணும் நம்ம சிவகங்கை நம்ம மக்களை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி இது ஹைதர் அலி திண்டுக்கல்ல போய் ஹைதர் அலி இவங்க இவங்க அவங்கள உதவி கேட்பாங்க உதவி கேட்டோன்னே ஹைதர் அலி உதவி பண்ணுறேன்னு சொல்லிடுவாரு உதவி பண்ணுறேன்னு சொன்னோடன்னே அங்கேருந்து படைய திரட்டிக்கிட்டு இங்கே சிவகங்கைக்கு வந்துட்டு திருப்பி ஆங்கிலேயர்களை வந்து போரிட்டு அந்த போர்ல மானா மதுரையில் நடந்த போர்ல வெற்றி பெற்றுவாங்கள் வெற்றி பெற்றுட்டு திருப்பி வந்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல தன்னோடய ஆட்சியும் சிவகங்கையில் இது அமைப்பாங்கள் அப்போ வந்து அதனால்தான் இவங்களுக்கு வந்து வீர மங்கையின்னு பேர் வந்துச்சு இதனால இவங்களுக்கு வந்து சிவகங்கையில் மணி மண்டபம் வச்சி வச்சிருக்காங்க இவங்க பண்ண இந்த காரணத்தினால இந்த செய்கிறத்துனால அது வந்து தமிழ்நாடு அரசாங்கனால் திறந் தொ தொடங்கப்பட்டுச்சு சிவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டாயிரத்தி பதினெட்டில இது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவங்க இந்த மணிமண்டபத்தை கட்டி கட்டி கட்டி உட் கட்டி வச்சாங்க அது அவங்க காணொளி மூலமாக திறந்து வச்சாங்க இதேமாதிரி தமிழ் பெண்கள் புலியை முறத்தால அடித்து விரட்ன கத கேள்வி பட்டிருந்தோம்ல மூதாதையர்கள் சொன்ன கதைதான் இங் இப்போ இருக்க பெண்மணிகள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பூச்சிக்கு கூடவெலாம் பயப்படுவாங்கள் ஆனால் பண்டைய காலத்தில் வாழ்ந்த பெண்மணிகள் வந்து வீரமிக்கவங்கள் அப்படின்னு சங்க இலக்கியங்கள்ல எழுத எழுதப்பட்ருக்கு இதேமாதிரி வரலாற்றில் இந்தியா வரலாற்றில் வந்து நிறையா பெண்மணிகள் இதுமாதிரி விடுதலை போராட்டத்துக்கு முக்கிய பங்கு வகிச்சிருக்காங்கள் அதில் எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து ஜான்சி ராணி லெட்சுமி பாய் இதே இதேமாதிரிதான் வேலு நாச்சியார்மாதிரிதான் அவங்களும் அவங்களும் வந்து விடுதலை போராட்டத்துக்காண்டி இந்திய விடுதலை போராட்டத்துக்காண்டி நிறைய சாதனை பண்ணியிருக்காங்க அவங்களுக்கும் அதனால்தான் ஜான்சி ராணி லெட்சுமி பாய்ன்னு பேர் வந்துச்சு அவ்வளோதான்